மாட்டுவண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போட்டி போட்டுகிட்டு ஓட்டிகிட்டு போகறதுதாங்க அந்த பந்தயத்தில் எத்தனை ரூபாயோ இல்லை பொருளோ எதோ பந்தயங்கட்டி ப்ரை பரிசு கொடுப்பாங்க அதுக்கு நம்ம ஜெயிச்சோம்னா அந்த பரிசு நம்ம வாங்கிக்கலாம்ங்க மாட்டு வண்டி பந்தயத்தில் அப்புறம் ஆடு பார்த்திங்கன்னா ஆடு சண்டை போடுறது அது ஜெயிச்சா அதுக்கும் ஒரு பரிசு கொடுப்பாங்க இல்லை பொருளே எதாவது கொடுப்பாங்க சேவல் சண்டை பார்த்திங்கன்னா ரெண்டு சேவலையும் கட்டி கயிறு ஒன்னாக கட்டி எல்லா கூட்டமாக ஒரு பக்கம் நின்று கும்பலாக அந்த சேவலை வந்து சண்டை போடுறதுக்கு விட்டுவிட்டு அப்புறம் ஜெயிச்சுதுன்னா அந்த சேவல் நல்லா ஜே ஜேன்னு கொண்டாடிவிட்டு பரிசு வாங்கிகிட்டு போவாங்க தோற்ற சேவலை என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிவிட்டு ஆனந்தமாக போவாங்க இதாங்க பார்த்துருக்குறேன்